எனக்கு பிடித்த கேம் மெமரின் பார்த்தீங்கனாக்கா லூடோ லூடோவில் வந்து பார்த்தீங்கனாக்கா மொத்தமே நாலு பேர் விளையாடுவாங்க இந்த நாலு பேரில் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போது நம்ம வீட்டில் தான் இருந்தாலும் லூடோ விளையாடுலாம் அந்த மாதிரி இது தான் கிடையாது இப்போது ம மொபைலில் நம்ம விளையாடுறதுனால வேற வேற இடங்களில் இருந்தும் வேற வேற கன்ட்ரில் இருந்தும் ஆட்கள் வந்து விளையாடுவாங்க இது கொஞ்சோம் இண்ட்ரெஸ்ட்டாயிருக்கும் ஆன்லைனில் விளையாடும்போது அந்த கேம் வந்து நாலு பேர் விளையாடுவாங்க அப்போது வந்து விளாடும்போதும் வேறு வேறு கன்ட்ரி டேஸ்லிருந்து விளாடும்போதும் கொஞ்சோம் அந்த கேம் விளாடும்போது ரொம்ப இண்ட்ரெஸ்ட்டாக இருக்கறதுனால் எனக்கு அந்த கேம் வந்து ரொம்ப பிடிக்கும்